என்கிட்ட பழைய ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு அது அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு அந்த ஃபோட்டோவை கழுவி அதுக்கப்புறந்தான் அந்த ஃபோட்டோவை நம்ம வாங்கிகிட்டு வந்து பார்க்கலாம் சரியில்லைனா அந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு உடனேலாம் டெலிட் பண்ண முடியாது அந்த ஃபோட்டோவை ஆனால் இப்போ உள்ள டிஜிட்டலுக்கு அப்போ டிஜிட்டல் ஃபோட்டோலாம் அப்படி இல்லை ஃபோட்டோ எடுத்து உடனே சரியில்லைன்னாலும் மாற்றி திருப்பி எடுத்துக்கெல்லாம் உடனே பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோனில் டாக்குமெண்ட் அனுப்பிக்கலாம் ஈமெயில் அனுப்பிக்கலாம் என் என்கிட்ட பழைய ஃபோட்டோ நிறைய இருக்கு அது என்னோட நினைவுகளாக நான் வச்சிருக்கேன் அது என்னோட உணர்வுப்பூர்வமான விஷயம் என்று நான் நெனைக்கிறன்